கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கூகுள் மீட் அட்டன் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்தின்னா ச எக்ஸ்பென்சஸ் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் வந்து மிச்சமாகுது அது மட்டுல்லாமல் டைம் ரொம்ப சேவ் ஆகுது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சாட்டிங் அந்தமாதிரி கூட நம்ம அட்டன் பண்ணாத பட்சத்தில் சாட்டிங் அந்தமாதிரி பண்ணிக்கலாம் அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது நம்ம சொல்ல முடிஞ்சதை ஈஸியாக சொல்ல முடியும் இப்போது ஒருத்தவர்களை நேரில் பார்த்தா அவங்க உயர் அதிகாரியாக இருப்பாங்க அப்போ வந்து நம்ம பயப்படுவோம் ஆனால் அதே கூகுள் மீட்டில் வந்து அந்தமாதிரி இல்லை ஈஸியாக நம்மக்கிட்ட அவங்கள பேசி புரிய வைக்க முடியும் அந்த பதட்டம் பயம் எதுவும் இல்லாமல் ஈஸியாக பேசி புரிய வைக்க முடியும் அதனால பிரச்சினை இல்லை